தமிழ் பார்த்திங்னா எங்கங்க தமிழே எங்கே இப்போ அதிகம் பேசுகிறாங்க தமிழே பேச மாட்டேக்கிறாங்க நாங்கள் அந்த காலத்தில் கொஞ்சம் பேசுகிற தமிழ் பேசுகிற பேசுகிற பசங்கள் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க என்னென்னவோ லாங்குவேஜ் இப்போ வெளியிலிருந்தெல்லாம் வந்திங்கனாக்கா இப்போ தமிழ்நாட்டுக்காரவங்களே இப்போ வெளியில போனாங்கன்னாக்கா இந்த பேங்களூர் பம்பாய்லாம் போயிடுறாங்கனாக்கா தமிழ் பேச மாட்டேக்கிறாங்க இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க கொஞ்ச நாள் அங்கே போய் தங்கியிருந்தாங்கனாக்கா அவங்க தமிழே பேச மாட்டேக்கிறாங்க அந்த லாங்குவேஜ் அந்த கனடா அந்த தெலுங்கு அதை கொண்ணாந்து பேசுகிறாங்க அது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தாலுமே மறஞ்சிருந்து மறைச்சி அந்த லாங்குவேஜ் தெரியாத மாதிரி அந்த லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க என்ன பண்ணுறது அந்த மாதிரி தமிழ் வந்துட்டு நமக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு தமிழ் தான் தமிழ் தான் நம்ம பேசணும் தமிழ் தான் முக்கியம் தமிழ் வந்துட்டு பேசாமல் இருக்க கூடாது அதேமாதிரி மறந்துறவும் கூடாது படிக்க தெரிஞ்சவங்க புக்குங்களாம் வாங்கி நிறையா புக் படிக்கலாம் படிக்க தெரிஞ்சவங்க நிறையா புக் வாங்கி புக் படிக்கலாம் படிக்க தெரியாதவங்க அப்படியே நம்ம தமிழ் பேசலாம் ஏதோ நமக்கு தெரிஞ்சது புக் பார்த்து படிச்சிக்க வேண்டியது தான் இதில் என்ன இருக்குது பசங்களாம் பார்த்திங்கன்னா ஹிந்தி படி ஹிந்தி இப்பெல்லாம் இப்போ காலத்து பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா செல்லுலேயே என்ன லாங்குவேஜ் வேணுமோ செல்லுலேயே பார்த்துக்குறாங்க செல்லுலேயே பார்த்து படிக்கிறாங்க தமிழ்னாக்க இங்கிலீஷ்ல பார்த்து படிக்கிறாங்க கன்னடா படிக்கிறாங்க தெலுங்கு படிக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க என்ன பண் அதே தான் பேசுகிறாங்க தமிழ் எங்கே பேசுகிறாங்க ஒரு சிலர் மட்டுந்தான் பேசுகிறாங்க முக்கால்வாசி எல்லாம் எங்கே பேசுகிறாங்க எல்லாம் நிறையா புக் கிக்கு எல்லாம் வந்தாக்கா நல்ல சௌகரியமா இருக்கும்